மழைக் காலத்தில் காய்ச்சல் சளி இந்த மாதிரிலாம் நிறைய பாதிப்பு ஏற்படும் கொழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் இந்த மாதிரி நோய் வரும் போது அது தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைனு நான் எடுத்துக்குவேன்னால் கொழந்தைங்கள மழையில நனையாமல் பாதுகாக்கிறது தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைச்சு கொடுக்குறது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு கொடுக்குறது வெளியில் சாக்கடையில் அந்த மாதிரி நடந்து போகாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு பயணத்தை பசங்களுக்கு பள்ளிக்கு அனுப்பும் போதும் அந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு ஆட்டோலேயோ பஸ்ஸுலேயோ அனுப்புகிறது இந்த மாதிரிலாம் மேற்கொள்ளும் போது இந்த மாதிரி நோய்களை தவிர்க்க முடியும்